பேனாவை கொண்டு நம்ம எழுதுறப்ப திரும்ப அதை எடுத்து பார்க்க எடுத்து பார்க்குறப்ப எல்லா விஷியமும் நமக்கு பார்த்துக்கலாம் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம் பட் ஆனால் லேப்டாப் மொபைல்ன்னு யூஸ் பண்ணுறப்போ அதில் ஏதாச்சும் நாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற முக்கியமான சைஸ் எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் வைக்கிறப்ப திரும்ப ஏதாவது ப்ராப்லம்னு வந்துருச்சுன்னால் இருக்கிற எல்லா பைல்லுமே கிளோஸ் ஆகிடுது ஒவ்வொரு டைம்மும் ஒவ்வொரு டைம் சேவ் ஆகுது ஒவ்வொரு டைம் கிளோஸ் ஆகுது அது எப்படி வேணாலும் இருக்கலாம் பட் ஆனால் நம்ம பேனாவை கொண்டு எழுதுகிறப்போ எல்லா விஷயங்களையுமே நம்ம பின்னாடி திருப்பி பார்க்குறப்ப நம்மளுக்கு ஈசியாக இருக்கும் எல்லாமே எல்லா பெனிஃபிட்டுமே நம்மளுக்கு இருக்குது அதுக்காக நான் மொபைல் ஃபோனோ லேப்டாப்போ தேவையில்லைன்னு நான் சொல்ல வரல மொபைல் ஃபோனு தேவைப்படுது லேப்டாப்பும் தேவைப்படுது வேலை சுமைகள் குறையுது நமக்கு இதில் வேலை சுமைகள் குறைகிறப்போ இன்றைக்கு முடிக்க வேண்டிய வேலையை இனி ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் சரி பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி பண்ணுறப்போ ஆனால் லேப்டாப்லேயோ மொபைலையோ நம்ம யூஸ் பண்ணுறப்ப அப்படி இல்லை உக்காந்தம்மா டக் டக்குனு நம்ம நாம் நம்ம நினைக்கிறப டக் டக்குனு முடிச்சிட்டு அதை சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம கிளம்பிட்டே இருப்போம் ஆனால் பேனா வச்சு எழுதுகிற அப்போது அது பிழை இல்லாமல் நம்ம என்னென்ன எழுதுறமோ அது கரெக்டாக பார்த்து இது பண்ணனும் டைப் பண்ணி லேப்டாப் பண்ணுறப்ப நாங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் ஈஸியாக ஹேண்ட்ல் பண்ணி போயிகிட்டே இருக்கலாம் திரும்ப பார்க்குறதுக்கு